மேம் கூப்பிட்டுருந்தீங்களா மேம் ஆமாம் மேம் வீட்டில கொஞ்சம் பிரச்சனை மேம் அதனால தான் மேம் வீட்டில கொஞ்சம் ப்ரா திங்ஸ்லாம் காணாம போச்சு மேம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் காணாம போச்சு மேம் நா கா காஸு எல்லாமே காணாம போச்சு மேம் அதுமாதிரி நிறைய திங்க்ஸு எல்லாம் காணாம போச்சு மேம்

ம் சரிங்க மேம் சரிங்க மேம் பணம் இல்லை மேம் என்ன மேம் பண்ணுறது ம் சரிங்க மேம் ம் சரிங்க மேம்